ஆ சொல்லுங்கள் மேம் காயத்ரி ஸ்டேஷ்னரி இது சொல்லுங்கள்

ஓகே மேம் டிக்ஷனரியில் ரெண்டு டைப் இருக்குது டிக்ஷனரி இருக்குது அப்புறம் பெரிய சைஸ் இருக்குது உங்களுக்கு என்ன இது வேணும் மேம் ஓகே ஓகே எப்படி தமிழ் ஆர் இங்கிலீஷா மேம் ஓகே ஆமாம் ஆமாம் அந்த இது அந்த டிக்ஷனரியா ஓ ஓகேங்க மேம் சரி ஓகே நான் வந்து ஃபிஃப்ட்டி மெம்பர்ஸுக்கு வேணுமா ஆ ஒரு பேக்கெட் சைஸ் டிக்ஷனரி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆகும் மேம் ஸோ இது வந்து என்னைக்கு வேணும் மேம் ஓகே கம்மிங் வெட்னஸ்டேவா நெக்ஸ்ட்டு வீக்கா ஓகேங்க மேம் ஏன்னா இப்போ எங்கக்கிட்டே வந்து ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்ட்டி தான் இருக்குது ஸோ ஃபிஃப்ட்டியில் வந்து செக் பண்ணணும் மேம் எதாவது டேமேஜ் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும் ஃபிஃப்ட்டியும் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துருவேன் மேம் இல்லைன்னா நான் வந்து ஆர்டர் போட்டு தான் வாங்கி வைக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வீக்குனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் நான் அந்த ஃபிஃப்ட்டி இருக்கிறத நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஆர்டர் கூட நான் போட்டு வெச்சுடுவேன் நியூவாக உங்களுக்கு பேக்கிங் வேணும்னா ஸோ நான் பார்த்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்குனா எனக்கு இன்றும் நான் இப்போ இன்னைக்கு ஆட்ரு போட்டோம்னா கூட எனக்கு டூ டேஸில் கெடைச்சுரும் மேம் நான் உங்களுக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்றேன் ஸோ ஆ மேம் உங்களுக்கே தெரியும் இதில் வந்து ஹோல்ஷேல் ஷாப்பு அது ஸ்டேஷ்னரி ஷாப்புன்னு கம்மியாக தான் கொடுப்போம் சரி ஓகே மேம் உங்களுக்காக நான் வந்து ஒரு டென் ருப்பீஸ் பண்ணுறேன் சரி ஸ்கூல் பசங்களுக்கு டொனேஷனுங்கிறதுனால எங்கள் சைடில் இருந்து ஒரு சின்ன ஹெல்ப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு டென் ருப்பீஸ் கொடுக்குறேன் மேம் ஸோ டுவென்ட்டி ருப்பீஸ் டிஸ்கௌண்ட் பண்ணி கொடுக்குறேன் நான் ஓகேவா ஓகே ஓகே எனக்கு பண்ணிடுறிங்களா நான் ரெடி பண்ணிடுறேன் ஓகே அப்போ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு டுவென்ட்டி ருப்பீஸ் ஆட் ஆகும் ஆ ஓகேங்க மேம் ஸோ ஸோ ஹண்ட்ரட் ருப்பீஸ் மேம் சரியா இப்போது நீங்கள் வந்து வித் ஸ்டேஷ்னரியோட அந்த டிக்ஷனரியும் கேக்கறதுனால உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொல்கிறேன் மேம் நான் ஓகேங்களா ஸோ நான் டிக்ஷனரியில் வந்து உங்களுக்கு டுவென்ட்டி ருப்பீஸை டிஸ்கௌண்ட் பண்ணிவிட்டேன் இதில் வந்து இந்த டுவென்ட்டி ஸ்கேல் பென்சில் அதுக்காக ஸோ இது எல்லாம் பேனா கூட நாங்களே கூட பேக்கிங் கூட பண்ணித் தருவோம் மேம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இல்லைன்னா

ஓகே ஓகே ஃபைன் ஓகேங்க மேம் இட்ஸ் ஓகே நான் வித் பேக்கிங்கோடயே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் வாங்கலை இதுலேயே நான் பண்ணி கொடுத்துர்றேன் உங்களுக்கு ஸோ எனக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டாக வந்து நீங்க ஒரு ஒரு டூ ஃபிப்ட்டி இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் மேம் அந்தமாதிரி அனுப்பிவிடுங்க மேம் ஓ ஓகேங்க மேம் சரிங்க மேம் பாருங்கள் என்ன கண்டிப்பாக கண்டிப்பாங்க மேம் ம் ஓகே எனக்கு வந்து உங்களோட வாட்ஸப் நம்பரில் இருந்து உங்களோட இதை மட்டும் உங்களோடது சென்ட் பண்ணிவிடுங்க மேம் ஆ ஸோ ஆட்ரு போடுறப்ப யா நான் வந்து நான் ரைஸ் பண்ணணும் ஸோ இந்த கஸ்டமருக்காக நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கௌண்ட்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதனால் நான் அட்ரெஸ் இதலாம் என்ன பர்ப்பஸுக்காக வாங்குகிறாங்கன்னு சொன்னோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்கௌண்ட்ஸ் கிடைக்கும் அதுக்காக

ஆமாங்க மேம் இதுலேயே ஷேர் பண்ணுங்கள் ஜிபே கூட சேம் நம்பர் தான் இதுலேயே கூட ஜிபே பண்ணிவிடுங்க சரிங்க மேம் தேங்க்யூ மேம் ஆ தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஓகே